கிருஷ்ணகிரியில வந்து இப்போ நிறைய தொழில்கள் வந்து வேலைகள் எல்லாம் வந்து டெவலப் ஆயிட்டுருக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு ஒசூரில் டெல்டா டெல்டா வந்து குர்பூர் பள்ளியில இருக்கு அங்கே நிறைய பெண்களுக்கு பெண்கள் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அங்கே அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு அவங்களோட செலவுக்கு அப்புறம் வீட்டு செலவுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கு அந்த காலத்துலலாம் பெண்களெல்லாம் வேலைக்கே போக விடமாட்டாங்க இப்போ ஆனால் டோட்டலாக ஜென்ட்ரேஷன் மாறிடுச்சு இப்போ பெண்களுக்குலாம் வேலை நிறையா வாய்ப்பு இருக்கு நம்ப கிருஷ்ணகிரியில் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓலா கம்பெனியில் மூணாயிரம் பெண்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் கால் சென்டரில் கூட நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லலாம் நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கிருஷ்ணகிரியில் வந்து என்னென்ன தொழில்கள் இருக்குன்னா மெடிக்கல் மெடிக்கல்ஸ் மருத்துவ மருத்துவம் வந்து நிறைய இருக்கு அப்புறம் மருத்துவமனைகள் நிறைய இருக்கு டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க ரொம்ப வந்து வேலைகள் எல்லாம் நிறைய இருக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம்